காலநிலைக்கு தகுந்தாற்போல் மாறிவரும் காலநிலையில் இப்போ வந்து வெள்ளம் வறட்சி குளிர் காலம் சூறாவளி இது எல்லாம் விவசாயிகள் வந்து ரொம்ப அடிமட்டத்திற்கு தள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்குது இயற்கையை மீறி மனிதன் என்ன செய்ய முடியுங்கிற நிலையில் தான் மனிதன் இருக்கிறான் அப்படியே இருந்சாலும் இயற்கையாகவே விவசாயம் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறத நம்ம நம்ம நம்மளால் உழைப்பினால் நம்மளோடய மூளை நம்ம மூளையினால் அந்த விவசாயத்தை வந்து எப்படி செழிப்பாக ஏற்படுத்தலாம் இந்த இயற்கை சீற்றங்கலேந்து எப்படி காப்பாற்றலாங்கறக்கு பலவகையான அறிவியல் கருவிகள் அறிவியல் வளர்ச்சி அறிவியல் முன்னேற்றோலாம் வந்துருச்சு அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம சூழ்நெலைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாய பொருட்கள் ஈட்டுதல்லியும் சரி இயற்கை சீற்றத்துலேந்து நம்ம பாதுகாக்கறதையும் சரி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் விவசாயம் அப்படின்னு இருந்தாலே பழையை பொருள்களை நம்பியே இல்லாமல் இப்போ அறிமுகப்படுத்தி உள்ள அறி அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தில் இல்லாமல் அறிவியல் வளர்ச்சி மூலமாக நம்மளுக்கு விவசாய பொருள்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும் எப்படி விளைவிக்கிலாம் அதன் மூலமாக எப்படி சந்தை படுத்தலாம் எப்படி பெருக்கலாங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்